இந்தியாவில் அலுவலக மொழியாக இந்தி இருந்தாலும் தமிழ் நாட்டில் தமிழ் மொழி அதிகமாக அலுவலகத்தில் பயன்படுத்தபடுகிறது இதில் தமிழ் மொழி தாய் மொழியாக கொண்ட தமிழகமானது அதிகம் மொழி இருக்கறதாக நான் கருதுகிறேன்